உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் பொருட்கள் என்ன எதற்காக எப்போது வாங்கினீர்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு டிவி மிக்ஸி வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் வாங்கினதுனா நாங்கள் பிஸ்னஸும் பண்ணுறதுனால ஒரு டைமில் வந்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே அதில் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருந்தது டிரெஸ் துவைக்கிறது வந்து நிறையா துணி சேர்கிற மாதிரி ஆகிடுச்சு என்னதான் டெயிலி துவைச்சிட்டும் நான் டெயிலியும் துவைக்கிற மாதிரி இருந்தது ஆனாலும் துணி நிறையாவே இருக்கிற மாதிரி இருந்தது நானும் என் தம்பியும் ஸ்கூல் போய்கிட்டுருந்த டைம் யூனிஃபார்ம் எப்படி துவைக்கணும் அது போக இல்லாமல் மற்ற டிரெஸ்செஸ் எல்லாமே அதிகமாக தான் இருந்தது அப்போ வே வேலையும் இருக்குது துணியும் துவைக்கணும் அப்புறம் சமைக்கணும் இன்னும் எல்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த டைமில் வந்துட்டு வாஷிங் மிஷின் இருந்தால் தான் கரெக்ட்டாக இருக்கும் அப்படினு சொல்லி வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கான ரீசன் வந்து அது தான் அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸாவது இருக்கும் வாஷிங் மிஷின் வாங்கி அப்புறம் இடையில் வந்துட்டு அது ரிப்பேராகி இப்போ ஒரு டூ இயர்ஸ் பக்கம் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறது இல்லை மறுபடியும் அதை ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணிணோம் அப்புறம் சரி இப்போதைக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு இது இப்போது தேவை இல்லை வாஷிங் மிஷின் வந்திருந்தாலுமே இப்போது இதுக்கு ஆனால் அந்த டைமில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சேம் அதே மாதிரி ஏசி ஏசி அப்படி தான் ரொம்ப ஒரு சம்மர் டைமில் சுத்தமாக முடியவே இல்லை சரி வாங்கணும் வாங்கணுன்னு பேசிக்கிட்டே இருந்த இந்த டைம் அந்த வாஷிங் மிஷின் வாங்கி ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் ஒன் இயர் டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ஏசியும் வாங்கிவிட்டோம் நாங்கள் வந்து கீழே மேலே எங்கள் வீட்டில் கீழே மேலே ரெண்டு இது இருக்குது ஃபர்ஸ்ட்டு மேலே வந்து பிஸ்னஸ் இது பண்ணிகிட்டுருந்தோம் கீழே நாங்கள் வீட்டில் இருந்தோம் அப்புறம் வந்துட்டு இப்போது ஒரு ஃபைவ் இயர்ஸாக தான் ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸாக வந்து கீழே வந்து மிஷினு கம்பெனி அதெல்லாம் மாற்றிட்டு மேலே நாங்கள் வந்துவிட்டோம் திருப்பி அதே ஏசி தான் மேலே நாங்கள் மாற்றிட்டோம் புதுசாக வாங்கலை ஏன்னால் அதுவே இப்போ வரைக்கும் நல்லாவே வேலை செய்யுது அதனால நாங்கள் வேறு ஏசி மாற்றல இடையில் ஒரு டைம் வந்துட்டு கீழே நாங்கள் ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரமிச்சுருச்சு நாங்கள் அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண டைமில் ஒரு சம்மர் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணிணோனு மற்ற நாளில் எல்லாம் நாங்கள் ஏசியை ஆன் பண்ணவே இல்லை ஒரு ஏப்ரல் மார்ச் வர்ற டைம் நாங்கள் ஆன் பண்ணி பார்த்தப்போ அதிலருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைம் தான் நாங்கள் சர்வீஸ்க்கு கூப்பிட்டு சொன்னோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வந்து அப்பா ஆஃபீஸ்சில் அவர் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைமே வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கியாச்சு ஸ்கூல் டைமில் நிறையா ப்ராஜெக்ட்ஸு அது இது கொடுப்பாங்க அதுக்கெலாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டம் இருக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்போது ஸ்மார்ட் ஃபோனெலாம் இல்லை கம்ப்யூட்டர் தான் அதுக்காக ஃபர்ஸ்ட்டே வந்து கம்ப்யூட்டர் வாங்கிவிட்டாங்க அதுக்கும் அது போக ஒரு த்ரீ இயருஸ்க்கு அப்புறம் கலர் பிரிண்டர் அந்த மிஷின் பிரிண்டர் மிஷினும் வாங்கியாச்சு ஏன்னால் அந்த டைம் வந்து ப்ராஜெக்ட்ஸு அது இதுன்னு நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறையா பிக்ட்சர்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் என்ன தான் நம்ம நியூஸ் பேப்பரில் இருந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு சில இமேஜஸெலாம் நம்ம கூகுளில் வந்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு வெளியே போய் கடையில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை இப்போ எல்லாேருமே மேக்சிமம் பிரிண்டர் வச்சுருக்காங்க இல்லை போய் எடு நிறையா கடை இருக்குது அப்போ அதிகமாக வந்து செல்வி ஜெராக்ஸ்சில் தான் எடுக்கணும் அங்கே போய் சொன்னாங்கன்னால் அவர்களே எடுத்து கொடுத்துருவாங்க அதனால நம்மளே பிரிண்டர் வாங்கிடலாம் அது என்ன கலர் பிரிண்டர் எவ்வளோ வருதுன்னு தானே நம்மளே இது பண்ணி வாங்கியாச்சு